ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டும் தான் செடிலாம் நல்லா வளர்ப்பேன் எனக்குச் செடி வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் காலையில் எழுந்துருச்சு செடிக்குத் தண்ணி ஊற்றுறது ஈவினிங் ஆனால் செடிக்குத் தண்ணி ஊற்றுறது இதலாம் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா தான் நிறையா செடி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டு மாடிலேலாம் தொட்டி தொட்டியாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க நிறையா செடிலாம் நான் அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எங்கள் அம்மாகிட்டேருந்து தான் அந்த இது நான் தோட்டமிடுறதை கற்றுக்கிட்டேன் அது வந்து எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து வந்து என் ஃபிரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுவேன் வீட்டில் இந்த மாதிரிலாம் செடி வள வளர் வளருங்கள் நல்லாயிருக்கும் அது வந்து காற்று நம்ம நார்மலாக ஃபேன் காற்றைவிட இயற்கையாக நம்ம காற்றை சுவாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம நல்லாவும் இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து தோட்டமிடுதலேருந்து வந்த பழங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அதுலேருந்து வர மாங்காய் சொல்லலாம் சப்போட்டா பழம் மாதுளை பழம் இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டோன்னா அதை பறிக்கிறப்போ சந்தோஷம் அது வளர்ந்து கொடுக்குறப்ப சந்தோஷம் இருக்குது பாருங்கள் சொல்லவே முடியாது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு